யோகாசனம் பண்ணுறதுக்கு நம்பளுக்கு து தேவையான வயசு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுல இருந்தே பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு ப்ராப்பராக ட்ரெயினிங் இருக்கிற யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கற்றுக்கலாம் இல்லைனா ஸ்கூலில் காலேஜிலருக்குல கற்றுக் கொடுக்குறாங்க கற்றுக்கலாம் நம்ம அதுக்கு தேவையானதை வந்து கொஞ்சோம் கொஞ்சமாக செய்ய கற்றுக்கணும் அதுக்கு மொதலை பொறுமை இருக்கணும் அதை விட கூடாது என் என்ன கஷ்டப்பட்டாலும் யோகா ஆரம்பத்தில் இருந்து செய்கிறவங்க வாழ்நாளில் நீடிய நீடிய ஆயுளோடு இருக்கிறாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு அதனால் வந்து யோகா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து குழந்தைங்கள்லந்து குழந்தை வயசுல அதாவது அஞ்சு வயசு ஆறு வயசுல இருந்து ஆரமிச்சிடணும் யோகா பண்றதுக்கு அப்படி பண்ணிணா தான் நல்லாயிருக்கும்